சின்ன வயசில் நாங்கள் கன்னியாகுமரி ராமேஷ்வரம் அந்தமாதிரி ட்ரிப் எல்லாம் போ ஸ்கூல் மூலமாகவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க தனிப்பட்ட முறையிலேயுமே நாங்கள் போயிருக்கோம் கன்னியாகுமரி போகும்போது ராக்கு விவேகானந்தர் ராக்ஸ் திருவள்ளுவர் ஸ்டாச்சு அப்புறம் சன் ரைஸ் இதெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது ராமேஷ்வரம் போகும்போது பாம்பன் ப்ரிட்ஜ் அந்த சுனாமினால் அஃபெக்ட்டான இடத்தலான் பார்க்கும்போது நிறைய இடிபாடுகள் ரயில்வே ஸ்டேஷன் இடிஞ்சு இருந்தது அப்புறம் மூணு கடல் சந்திக்கிற இடம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தது ராமேஷ்வரத்தில் வந்து அந்த சு சுனாமினால் ப்ரிட்ஜ் இடிஞ்சது அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது கன்னியாகுமரியில் பார்க்கும்போது கன்னியாகுமரி போயிருந்தோம் கன்னியாகுமரியில் பார்க்கும்போது அந்த கோயில் அந்த மணல் எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிறது டிஃப்ரண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன் பார்க்கும்போது அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது ஓகேவா